இப்போ எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோன்னா கொய்யா வச்சிர்க்கோம் நெல்லி மரம் நெல்லின் சொல்லி நெல்லி வச்சிருக்கோம் இந்த ரெண்டும் வந்து இப்போ வச்சிர்ப்போம் நமக்கு வந்து இப்போ ரெண்டு வருசமாக காய்ச்சிட்டுருக்கு இந்த ரெண்டு காயும் ரெண்டு வருசமாக காய்ச்சிகிட்டு இருக்கும்மோது பாத்தா நல்லா ஒரு சந்தோசமாக இருக்கு ஆனால் பழங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வாய்ங்க் கொடுக்கணுன் தேவை இல்லை நம்ம சொந்த பழம் வேறு கொய்யா வச்சிருக்கேன் ரெண்டாவது மாதுளை வச்சிருக்கேன் மாதுளை கூட இப்போ பூத்துருச்சு ஒன்று ரெண்டு ஒரு மாதத்துல காய்க்கும் வந்துவிடும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளே பராமரிச்சு நாமளே வ வச்சிருக்கோம் ஆனால் பூத்து குலுங்கக்குள்ளே பார்த்தோம்னா ரொம்ப சந்தோசமாக இருக்கும் அது இயற்கையாக நல்லா காத்தோட்டமாக இருக்கும்